அண்ணா திருப்பதி போகறதுக்கு டிராவல்ஸ் வேணும் இது டிரா சக்தி டிராவல்ஸா எவ்வளோண்ணா வாங்கறீங்க ஐயாயிரூபாயா அமௌண்டு குறைக்க மாட்டிங்களா கொஞ்சம் குறச்சிக்கங்கண்ணா லாங் டிராவல் தானேண்ணா போகறோம் கொஞ்சம் கொ அமௌண்டு கம்மிப் பண்ணிக்கங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி நாலாயிரூவா தரேன் சரிங்க அண்ணா ஆ